ஆ வீட்டில் வாடகைக்கு இருக்கிறதும்மா நாங்கள் ஆ வாடகை என்னம்மா இவ்வளோ அதிகமாக சொல்லி வாடகை சொல்லிக்கிரே எப்படிம்மா நாங்கள் வாடகை கட்டுறது இல்லைம்மா நாங்கள் வரும்போதே என்ன சொன்னேங்க

இல்லைம்மா வருமானம் கம்மியாக இருக்கிறதினாலதாம்மா கேட்குறேன் வருமானம் கம்மியாக இருக்கிறதுனாலதாம்மா கேட்குறேன் எல்லாம் கம்மி பண்ணும்மா என்னால் ஒரு ஆறாயிர ரூபாய்தான் முடியும்மா நீங்கள் பத்தாயிர ரூபாய் சொன்னீங்க பத்தாயிர ரூபா எங்களால் இவ்வளோ வருமானம் சம்பாதிக்கலமா கம்மியாக கொடும்மா என்னம்மா இப்டி சொல்லிட்டே எப்படிம்மா உங்களை நம்பி நாங்கள் வந்துக்கிறோங்க திடீர்னு காலி பண்ண சொன்னால் எப்படிம்மா நாங்கள் இது பண்ணுறது வேறு வீடு எங்கேம்மா நாங்கள் பார்க்குறது ஏதோ கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ணி இது பண்ணும்மா எதோ ஒன்று பார்த்து பண்ணுங்கம்மா நாங்கள் இன்றைக்கெல்லாம் போய் வேலை செஞ்சால்தான் அந்த கட்ட முடியும் சொல்றவாடிக்கூட கஷ்டப்பட்டால்தாம்மா சரிம்மா